எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நீச்சலே தெரியாது நான் எல்லாேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கிணத்துல போய் அடித்து கல பழகிட்ருப்பாங்க அப்போ வந்துட்டு ஸ்பாஞ்சோ இல்லை டயர் டியூபோ காற்றடிச்சி அதை வச்சு தான் நீச்சலே கற்றுப்பாங்க பார்க்கம்போது நமக்கும் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் நான் சின்ன வயசுலெல்லாம் இந்த குளங்க் குளங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் குளத்துலல்லாம் தண்ணி இருக்கும் அந்தத் தண்ணியை திட்டில் நின்றுட்டே அடித்து விளாண்டுகிட்ருப்போம் அப்போ வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசை ஆனால் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணிணோம் அப்படினா ஃப்ரெண்டுங்களெல்லாம் பண்ணுறப்ப நல்லா பார்ப்பேன் எப்படி ஸ்விம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் நைன்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ஸ்விம்மிங் சொ சொல்லித் தந்தாங்க ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எங்கே போனாலுமே ஸ்விம்மிங் அடித்து கற்றுப்பேன் கற்றுட்டேன் அதனால் பயப்படாமல் எங்கிருந்து வேணுனாலும் ஸ்விம்மிங் பண்ணுவேன் லாங்காக நீச்சல் அடிச்சுட்டுப் போனாலும் நீச்சல் அடிச்சுட்டுப் போவேன் இது தெரிஞ்சனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கே இருந்தாலும் நம்ம தண்ணியில் உழுந்தா திருப்பி மேலே சர்வே ஆகி மேலே வந்தடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென் லெவல் இருக்குது ரொம்பவே நான் நீச்சல் கற்றுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எனக்கு எனக்கு அப்பா தான் சொல்லிக் கொடுத்தாரு நீச்சல் நானாகவேதான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்படி இ எப்படி எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு கைட் பண்ணிணாரு